வருமானம் ஏற்றத்திற்கு பண்ணை விலங்குகளை எப்படி பயன்படுத்தணும்னா பண்ணை விலங்குகள்னு பார்த்தீன்னா இருப்போதைக்கு இருக்கிறது கோழிகள் தான் ஆடு இருக்குது மாடு இருக்குது நம்ப எது வளர்த்தாலுமே ஆரம்பத்தில் நம்ப வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்கிட்டால் பிரச்சினை கிடையாது நல்ல ஆடுகளாக வரவாங்கணும் நல்ல மாடாக வாங்கணும் நல்ல கோழியாக வாங்கணும் நமக்கு வந்து லோ பட்ஜெட்டில் இருக்குதேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கடைசியாக அது வந்து லாபத்தை ஈட்டிக் கொடுக்காது அதாவது நமக்கு செலவு இல்லேனாலே லாபம்தான் நம் காட்டில் விளையிற கம்பு போடலாம் கோழியாக இருந்தால் கம்பு சோளோம் அப்புறம் ரேஷன் கடையில் கிடைக்கிற அந்த ஒரு சில அரிசி அந்த மாதிரில்லாம் போடலாம் அதிகபட்சமாக ஒரு மாசத்துக்குள்ளே மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமு பண்ணை விலங்குகளை கா காலு கால்நடை மருத்துவர் இருக்கிறார்ல அவங்கள அணுகி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி போய்ட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது எதாவது ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே நாம் வந்து அதுக்கு ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஊசி போட்டு வெச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது அதாவது நமக்கு செலவு வைக்காத மாதிரி நம்ப வந்து பண்ணை விலங்குகளை பராமரித்துக்கணும் அதுக்கு நம்ப ஆரம்பத்தில் வாங்கும்போதே நல்ல கோழி நல்ல மெட்டீரியலாக நாம்ப வந்து பர்சேஸ் பண்ணிக்கணும் நல்ல அனிமெல்ஸா நம்ப வந்து பர்சேஸ் பண்ணிக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நல்ல உணவுகளை கொடுக்கணும்